ஹலோ சொல்லுங்கள் ம் ஆமாங்க ஓகே என்ன ஃப்ளேவர் வேணும் ஆமாம் ஓகே டெலிவரி பண்ணுவோம் ஓகே எந்த இடம் ம் ஓகே ஒரு கோன் வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் ஓகேங்களா

ஆமாம்

இல்லை டெலிவரி சார்ஜ் கிடையாது வெறும் இதுக்கு மட்டும் கொடுத்தா போதும் ஆ ஒரு ஒரு ஹாஃப் ஆன் அவரில் வந்துடுவேன் ஆ ஓகே கால் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லைங்களா ஆ இருக்குதுப்பா இருக்குது ஆ ஓகேப்பா தேங்க் யூ